குழந்த பிறந்தவுடனே மொதல் மொதல் அவங்க அம்மா வீட்டுக்கு தான் கூட்டுப் போவாங்க ஸோ குழந்த பிறந்து ஒரு ஒரு ஒரு பதினாறு நாள் கழிச்சி பிறந்த குழந்தைக்கி பெயர் வைப்பாங்க அதாவது இந்த பெயரு வைக்கின்ற சடங்குன்னு சொல்லுவாங்க அதை பெயர் வைப்பாங்க அப்புறம் ஒரு முப்பது நாள் கழிச்சி குழந்தைய கோவிலுக்கு கூப்பிட்டுப்போவாங்க ஸோ கோ அது ஒரு சடங்கு கோவிலுக்கு கூப்பிட்டுப் போவாங்க அப்புறம் அந்த குழந்தை வந்து ஆறு மாதம் வரை அவங்க அம்மா வீட்டில் தான் இருக்கும் அது தவழ்கிற ஸ்டேஜ்லியோ இல்லை பேசுகிற ஸ்டேஜ்லியோ அதாவது அந்த வாய் திறந்து பேசும் போது அந்த குழந்தைய கோவிலுக்கு கூட்டுப்போய் நெல் ஒரு இடத்துல உட்கார வச்சி நெல்லை நிறைய அரிசி நிறைய போட்டு அந்த குழந்தையோ கையை வச்சு அந்த அரிசியில் எழுத சொல்லுவாங்க அப்புறம் சாதம் சாப்பிட அதாவது ஒரு அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் குழந்தைக்கி சாதம் ஊட்டுவாங்க அதாவது சாதம் ஊட்டுற ஸ்டேஜ்ஜில் ஒரு கோவிலுக்கிட்ட கூட்டுப்போயி அந்த கோவில் முன்னாடி வச்சு குழந்தைக்கி சாதம் ஊட்டுவாங்க இந்த மாதிரி நிறைய சடங்குகள் குழந்தைக்கி செய்வாங்க அப்புறம் சாய்ந்திரம் ஆறு மணி ஆகிட்டுனா குழந்தைக்கி கண்மை பொட்டு வைப்பாங்க இப்போ மாடலிங்கே இப்போல்லாம் ஸ்டிக்கர் பொட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் எதுவும் குழந்தைக்கி உடல் நிலை சரியில்லை அப்படின்னா சீர்வேர் கட்ட கூட்டுட்டு போயிடுவாங்க ஸோ அந்த ஒரு இடத்துல போய் சீர்வேர் கட்டி குழந்தைக்கி வந்து அதை எப்படி சிக்கு அதாவது திடீர்னு வரக் வரக்கூடிய நோயோடது வாமிட் பண்ணிக்கிட்டு டிஸ்செண்டரி ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அங்கே கொண்டுப் போய் சீர்வேர் கட்டின்னா அது நின்றுரும் அப்படின்னு சொல்லி மக்களோடய ஒரு பழக்க வழக்கம் நம்பிக்கைனு சொல்லுவாங்க அப்புறம் அந்த ஆறு மாதம் இல்லை ஏழு எட்டு மாதம் ஆகிட்டு அப்படின்னா குழந்தைக்கி முடி நிறைய வளர்ந்திருச்சு அப்படின்னா சளி பிடிக்கும் ஸோ சளி பிடிக்கும் அப்படின்னுட்டு மொட்டை எடுப்பாங்க அந்த ஒம்பது மாசத்தில் மொட்டை எடுப்பாங்க ச அந்த சடங்கு நிறைய செய்வாங்க ஆனால் அப்படின்னா கோவிலுக்கு கூட்டுப்போய் கிடா வெட்டுவாங்க காதுக்குத்துவாங்க தாய்மாமாவை கூட்டுப்போய் கிடா வெட்டி காதுக்குத்தி பெரிய சடங்கு மாதிரி பண்ணுவாங்க அப்புறம் பெயரு வைக்கின்ற சடங்கு இருக்குது அதாவது அந்த அருணாக்கயிறு கட்டுறதுன்னு சொல்லுவாங்கள் அதில் வெள்ளிக்கொடி அதெலாம் போட்டு கட்டுவாங்கள அதில் பெயரு என்ன செய்வாங்க வைப்பாங்க கோவிலுக்கு கூட்டுப் போய் எல்லாமே கோவில்ல கூப்ட்டுப்போய் தான் குழந்தைக்கி ஒவ்வொரு சடங்காக பண்ணுவாங்க அப்புறம் மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி தடுப்பூசி கண்டிப்பாக போடுவாங்க பிறந்த குழந்தைக்கி தடுப்பூசி பிறந்தவுனே பிசிசி ஏத்தியா பிசிசி போட்டுருவாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஒரு ஒரு ஊசியாக பத்து மாதத்துக்கு அப் பத்து மாசத்தில் மீஸ்லஸ் ஊசி போடுவாங்க அப்படி ஒவ்வொரு ஊசியாக குழந்தைக்கி போடுவாங்க அப்புறம் குழந்த எப்போம் நடக்கிற ஸ்டேஜ்ஜியில் குழந்த காலில் கொலுசை போட்டுவிட்டு தண்டன்னு சொல்லுவாங்க அதை வத கழட்டிட்டு கொலுசு போட்டுவிட்டு குழந்தைய எட்டு எட்டு மாசத்தில் நடை எடுத்து வைக்குன்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டேஜ்ஜில் குழந்தைய நடக்க வைப்பாங்க ஒரு பெரிய வண்டி மாதிரி இருக்கும் மரப்பலகையில் செஞ்ச வண்டியை வச்சு அந்த குழந்த என்ன செய்யுமோ கொஞ்சம் அப்படியே வச்சு வச்சு நடந்து போகிறத நினச்சி ஒரு சந்தோசம் அதாவது பிறந்த குழந்த ம்மு ப குப்புற படுக்கும் போது ஒரு ஒரு சந்தோசம் அது முட்டுப்போட்டு தவலும் போது ஒரு சந்தோசம் நடக்கும் போது ஒரு சந்தோசம் இந்த மாதிரி பிறந்த குழந்தைகள வச்சு நிறைய சடங்குகளும் பண்ணுவாங்க நிறைய மகிழ்ச்சியும் என்ன செய்ய அந்த குடும்பத்தில் உருவாகும் அப்புறோம் குழந்தைக்கி வந்து சொட்டு மருந்து ஊற்றுவாங்க சொட்டு மருந்து ஊற்றுவாங்க அப்புறம் மஞ்சக்காமாலைக்குனு தனியாக சொட்டுமருந்து ஊற்றுவாங்க அப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னா குழந்தைக்கி தேவையான அளவு தான் தாய்மார்கள் ஃபீடிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க மாட்டுப் பால் தான் அதாவது அடுத்தது கொடுக்கக் கூடாது தாய்ப்பால் தான் முக்கியமாக கொடுக்கணும் நிறையா தாய்ப்பால் தான் குடிக்கணும் இப்போல்லாம் வந்து தாய்ப்பால் யாரும் கொடுக்கற மாதிரி இல்லை எல்லாம் ஃபீடிங் தான் அதாவது ட டப்பா பால் தான் கொடுக்க நினைக்கிறாங்க ஆனால் டப்பா பால் கொடுக்கக் கூடாது குழந்தைக்கி தாய்ப்பால் தான் குடிக்கணும் அப்படி போதாது தாய்க்கு இல்லை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா மாட்டுப்பாலில் கொடுப்பாங்க பசும் பாலை காய்ச்சி தண்ணியாக காய்ச்சி கொடுக்கணும் கட்டியாக காய்ச்சி கொடுக்கக் கூடாது தண்ணியாக காய்ச்சி குழந்தைக்கி கொடுப்பாங்க அப்புறம் அந்த குந்த சிரிக்கின்ற ஸ்டேஜ் அதாவது பல்லு முளைக்கின்ற ஸ்டேஜில் பார்த்திங்கனா உடம்பு சரியில்லாமல் போயிடும் நம்ம அதை நினச்சி நினச்சிக்கூட பயப்படக்கூடாது ஏன் அப்படின்னா பல்லு முளைக்கும் போது ஒவ்வொரு பருவத்துக்கும் அந்த செங்கீரை பருவத்துக்கெலாம் குழந்தைக்கி நிறைய நோய் வருன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த நோய் வரும் போது நம்ம பயப்படக்கூடாது ஏன்னால் குழந்த எட்டு வ எட்டு எடுத்து வைக்கும் போதும் டிஸ்செண்டரி ஆகும் பல்லு முளைக்கும் போதும் டிஸ்செண்டரி ஆகும் அப்புறம் ஏதாவது பிடிக்கலை சூல்நிலை மாறுபாடு அதாவது இந்த என்விராமெண்ட்னாலேயே என்ன இந்த குழந்தைக்கி பிடிக்காமல்கூட போகலாம் இந்த மாதிரி பல நோய்களையும் பிறந்த குழந்தைகள்லேருந்து அந்த ஒரு வயசு வரைக்கும் குழந்தைகள் அனுபவிக்கும் அந்த பேசுகிற ந டையத்துலேயும் என்ன செய்யும் அந்த குழந்தைங்க வந்து உடம்பு சரியில்லாமல்தான் போகும் நடக்கிற ஸ்டேஜூம் அதே தான் ஏன்னால் அதை எட்டு எடுத்து ஒவ்வொரு பருவமும் வர வர வர குழந்தைங்களுக்கு ஒரு குட்டி குட்டி ஒரு மாற்றம் உடம்புல ஏற்படும் போது குட்டி குட்டி நோய்கள் வர தான் செய்யும் நம்ம அதை நினச்சி பயப்படக்கூடாது அந்த மாதிரி தாய்மார்கள் வந்து பிறந்த குழந்தைக்கி படுத்துக்கிடந்து பால் கொடுக்கக்கூடாது எவ்வளவு சோர்வாக இருந்தாலும் குழந்தைய தூக்கி உட்கார வச்சு மார்போடு அணைத்து தான் பால் கொடுக்கணும் சில குழந்தைங்களுக்கு தாய்மார்கள் படுத்துக்கிடந்து பால் கொடுக்கும் போது அந்த குழந்தையோட பால் குடிக்கும் போது அந்த ஃபீடிங் ஸ்டேஜ்ஜில் செர தட்டிருது செர தட்டினா மூச்சுயில் போய் நின்று குழந்த என்ன செஞ்சிருது இறந்துருது அது தாய்மார்களுக்கு தெரியமாட்டுக்குது அது மூக்குவழிய பால் வந்துடும் சில குழந்தைகளுக்கு ஸோ அதனால அது எப்பவுமே பால் கொடுக்கும் போது எந்த சோர்வாக இருந்தாலும் எவ்வளோ தூக்கமாக இருந்தாலும் எந்த வலியாக இருந்தாலும் குழந்தைய தூக்கி வச்சு மார்போடு அணத்துத்தான் பால் கொடுக்கணும் ரெண்டாவது குழவந்த் குழந்த வந்து எப்பவுமே வந்து குழந்தைக்கி வந்து ஒரே ஸ் அதாவது ஸ்வீட்டாக கொடுக்கணும் ஆனால் நம்ம நினைக்கக்கூடாது குழந்தைக்கி ஸ்வீட்டாக எப்போ பார்த்தாலும் எதை நினைச்சாலும் ஸ்வீட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்ககூடாது ஏன்னால் எல்லா இதுவுமே குழந்தைங்களுக்கு செமிக்காது அதே புளிப்பாக என்ன செய்யும் ஃபீடிங்கே நிறைய சேர்ந்தா புளிப்பாக மாறும் ஸோ எப்போவும் குழந்தைக்கி வெந்நீர் ஆரவச்சு உடம்புல மேல் கொஞ்சம் கொஞ்சம் துடைச்சி விட்றணும்